ஹலோ சக்தி ஆட்டோங்களா நான் வந்து மீனாட்சி பேசுகிறேன் தம்பி நீங்கள் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகறதாக நாங்கள் வந்து புக் பண்ணி இருந்தேன் ஆட்டோ இந்த வாரம் போக முடியாது போல் பசங்களுக்கு எல்லாம் காய்சலும் ஜொரமுமாக இருக்குது அதான் மழையாகவும் இருக்கு அதனால போக முடியாது இந்தமா இந்த வாரம் அடுத்த வாரம் போகலான்னு இருக்கிறோம் இன்னோம் ரெண்டு மூணு ஊர் எக்ஸ்சு எக்ஸ்ட்ரா முடிவு பண்ணி இருக்கோம் போகறதாக அதனால அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கனா ஃபேமிலின்னா தாத்தா பாட்டி எல்லாரும் வராங்க வேறு அவங்குளியும் ஒரேதரியா அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுனால இந்த வாரம் நீங்கள் வர வேண்டாம் அடுத்த வாரம் வந்தீங்கனாக்கா நம்ம ஃப்ரீயாக பசங்களுக்கும் காய்ச்சல் எல்லாம் குறஞ்சிடும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க அதனால நீங்கள் வந்து அடுத்த வாரம் கோவப்படாத அடுத்த வாரம் நாங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சவுரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுவும் வேக வேகப்படாதிங்க அதனால நீங்கள் எதுவும் பண்ணாத அடுத்த வாரம் நான் புக் பண்ணும்போது நீங்கள் வந்தா போதும் நீங்கள் தேங்க் யூ சார்